பெட்ரோல் விலை ஏறியிருப்பதால் உங்கள் பைக் வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க பெட்ரோல் விலை ஏறி ஏறிருக்கறனால எங்கள் பைக் வாழ்க்கையில வந்து பாதிப்பு வந்து கண்டிப்பாக ஏற்பட்டுள்ளதுன்னு தான் சொல்லலாம் அதேமாதிரி எரிபொருள் அதிகப்படியாக பயன்படுத்துவதால் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளையும் என்று நினைக்கிறீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ ஆமாம் தான் எரிபொருளை வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணறனால நம்ம சுற்றுச்சூழலுக்கு வந்து ரொம்பவும் பாதிப்புதான் கார்பன் மோனாக்ஸைடை வந்து அந்த எரிபொருள் வந்து வெளியிடுது அதனால் ஓசோன் லேயர்ஸில் வந்து அதிகமான ஓட்டை அப்புறம் வந்து மாசுபடுறது அமில மழை பெய்யறது இதுக்கெலாம் முக்கிய காரணம் அந்த எரிபொருளை வந்து நம்ம அதிகளவு பயன்படுத்துவது தான் அதேமாதிரி பார்த்துக்கிட்டீங்கன்னா பைக்குக்கு வந்து பெட்ரோல்ஸ் சார்ஜ் வந்து ரொம்பவுமே பிடிக்குது ஒரு நாளைக்கு அரை லிட் ஒரு நாளைக்கு பெட்ரோல் வந்து முன்னே கம்மியாக இருக்கறப்ப ஒரு லிட்ரு போட்டோம்னால் போதும் நூறுரூவாய்க்கி போட்டோம்னால் போதும் ஒன்றரை லிட்ரு இப்போ வந்து அதே ஒரு லிட்ரு பெட்ரோல் வந்து போடணும்னா நூறுரூவா ஸோ அதிகமாக தான் போயிட்டுருக்குது நாற்பது ரூபா சொல்லப்போனால் ஃபார்ட்டி பர்சண்ட் இன்க்ரீமெண்ட் ஆயிருக்குது பெட்ரோல் ரேட்டு அதனால் வந்து நிறையவே நமக்கு வந்து செலவாகுது ஃபார்ட்டி பர்சண்ட் எக்ஸ்ட்டா செலவு பண்ணிணோம்னா ஒன் டேக்கு ஃபார்ட்டி பர்சண்ட் செலவு பண்ணிணோம்னா அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க ஒன் மன்த்துக்கு அப்போ டௌசண்ட் ருப்பீக்கு போட வேண்டிய பெட்ரோலை நம்ம என்ன போட்டுருப்போம் டௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு போடுவோம் டபுள் செலவாக பண்ணிகிட்டு இருப்போம் அது வந்து வேஸ்ட்டு தான் பெட்ரோல் விலைனாலே ரொம்பவே காசு வந்து செலவாகுது காஸ்ட்வைஸ் அதிகமாக தான் செலவாகுது இதனால் தான் பெட்ரோல் பைக்கை விட்டுவிட்டு இபைக்குக்கு மாறினோம் அதுனால் எலெக்ட்ரிக் பைக் ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை சார்ஜு போட்டால் போதும் அதனாலே இபைக்குக்கு மாறினா பெட்டராக இருக்கும்